ஐயா நான் இந்த ஊருக்கு ரொம்ப புதுசு எனக்கு வந்து ஆதார் அட்டையில் வந்து பதிவை வந்து மாற்றணும் சில முகவரி முகவரியை மாற்றணும் நான் அதனால் ஆதார் பதிவு மையம் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்கிறிங்களா தயவு செய்து நீங்கள் சொன்னிங்கன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய எனக்கு ஒரு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆதார் பதிவு மையத்தை நான் கண்டுபிடிச்சி இதை நான் பதி இதை நான் வந்து அப்ளை பண்ணணுன்னாதான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும் ஏன்னா இதை வச்சுதான் நான் மற்ற ஆவணங்களை நான் தயார் பண்ணணும் அதனால் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு நான் புதுசுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் விரிவாக சொன்னிங்கன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது வந்து எந்த ஏரியாவில போகணும் எந்த ஏரியாவில இருக்குது எந்த பேருந்த பிடிச்சா நான் கொஞ்சம் இ சீக்கிரமாக போக முடியும் இல்லை நான் வந்து என்னுடைய என்னுடைய வாகனத்தில் போகலாமா என்னோடய வாகனத்தில் போனாலும் எனக்கு வந்து வழி சரியாக தெரியாது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் க கொஞ்சம் விரிவாக சொன்னிங்கன்னால் கொஞ்சம் ரொம்ப உதவியாக இருக்கும் ஐயா ஏன்னா எனக்கு இந்த ஊர் அவ்வளவா தெரியாது நான் ரொம்ப கண்டுபிடிச்சி போனேன்னா ரொம்ப நேரம் வேற ஆயிடும் நீங்கள் கொஞ்சம் விளக்கமா சொன்னிங்கன்னால் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதார அட்டையை நான் வாங்குனால்தான் மற்ற சான்றிதல்களை வாங்கணும் ஏன்னா நாங்கள் வீட்டு முகவரியை மாத்திட்டனால் எல்லாமே வந்து எனக்கு இனிமேல் தபால் மூலமாகதான் வரும்னால் ஐயா அதனால் நான் இதை வச்சிதான் ஐயா நான் அதெல்லாம் நான் வாங்க முடியும் நீங்கள் கொஞ்சம் சொன்னிங்கன்னால் எனக்கு ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும் ஆதார் மையம் வந்து எங்கய்யா இருக்குது இந்த பக்கம் போனால் வந்துடுமா இல்லை இந்த பேருந்து நம்பர்ல ஏறணுமா ஆ இந்த பேருந்து நம்பர்ல இந்த இந்த இடத்துல ஏறுனால் எந்த இடத்துல இறங்கணும் ஐயா அந்த இடத்துல இருந்து இறங்குனா எவ்வளோ தூரம் நடந்து போகிறமாதிரி இருக்கும் ஆ அப்படிங்களா ஒரு கால் கிலோ மீட்ரு நடக்கிறமாரி இருக்குங்களா சரிங்கய்யா சரி அங்கே போயிட்டு நம்ம அங்கே யாருகிட்ட கேட்டோம்னால் சொல்லிடுவாங்க சரி ஆ சரிங்கைய்யா நான் அப்போ நான் அங்கே போய் நான் கேட்டுக்கிறேன் அங்கே போய் கேட்டுட்டு அதன்படி நான் செய்யுறேன் ஐயா ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் இவ்வளோ தூரம் விளக்கமா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா